எனக்கு பிடிச்ச பழமொழி வந்து இக்கரைக்கு அக்கரை பச்சை எங்களோடய கிராமத்தில் நிறையா பழமொழிகள் வந்து நல்லா பேசுவாங்க பெரியவங்கள் நக்கல் நையாண்டி நிறையா இருக்கும் ஆனால் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இக்கரைக்கு அக்கரை பச்சை அதனோடய மீனிங் என்னென்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்கறக்கு தான் ஆசைப்படுவாங்களே ஒழிஞ்சி நம்மளது ரொம்ப அழகா இருக்கிறத வந்து யாரும் யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் வந்து அடுத்தவங்க பற்றி பற்றி யோசித்து யோசித்து அவர்களோட மைண்ட் அப்படியே தான் போகுமே ஒழிஞ்சு நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நாம் சந்தோஷமா இருக்கலாம்னு யாருமே நினைக்கறதில்ல ஆனால் உண்மையான லைஃப் என்னென்னா நம்மளோடய இது அழகா இருக்குது அடுத்தவர்களுது பார்த்து நம்ம பொழைக்க வேணும்னு அவசியமே இல்லை ஆனால் அது யாருக்கும் தெரிகிறதில்ல அதுக்குண்டான மீனிங் தான் இக்கரைக்கு அக்கரை பச்சை